எங்கள் ஊரில் வந்து கொங்கு பாரம்பரிய டான்ஸுன்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக அது வந்து கின்னஸ்லலாம் வந்து பேர் வாங்குச்சு இடம் பெற்றுச்சு அதுக்கப்றம் எங்கள் ஊரில் வந்து நிறைய பார்க் இருக்குது ஒரு பெரிய மலக்கோட்டை இருக்குது பக்கத்தில் கொல்லிமலை இருக்குது பொழுதுபோக்குக்காக அப்றம் மக்களை வந்து அப்பப்போ ஒன்றிணைத்து எங்கள் ஊரில் வந்து சிறப்பாக வல்வில் ஓரி விழான்னு சொல்லி ஒன்று ஒரு விழா நடத்துவாங்க அப்போது மக்கள்லாம் சிறப்பாக போய் அந்த எல்லோருமே வந்து ஒரே ஊரில் போய் சந்திச்சி எல்லோரும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவங்களுக்கு நிறைய இங்கே வந்து உள்ளூரில் விளையாட்டு இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது